ஹலோ பூக்கடை விழுப்புரமாங்க பூ மண்டியாங்க என்னென்ன பூண்ணா வச்சுக்குறீங்க

ரேட்டு எவ்வளோண்ண எல்லா பூவும்

அண்ணா அஞ்சாந்தேதி எங்கள் ஊரில் பூ திருநாள்ணா எங்களுக்கு சாமந்திப்பூ வேணுண்ணா மஞ்சள் சாமந்தி ஆமாண்ணா கிலோ எப்படிண்ணா அது அப்படியா கூடை எவ்வளோண்ணா அப்போ நானா எனக்கு ஒரு ப எனக்கு பத்து கூடை வேணுண்ணா பூ திருநாளுக்கு குறைச்சி சொல்லுண்ணா

சரிண்ணா இப்போ அட்வான்ஸ் எப்படி ஜிபேயில் அனுப்பவா ஆ எப்படிண்ணா நான் வர முடியும் நான் லேடிஸாக இருக்கிறண்ணா வர முடியாதுண்ணா நீ எடுத்து பஸ்ஸில் போட்டுருண்ணா நங்காத்தூர் பஸ்ஸில் ஆமாண்ணா டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுருங்க ஆ சரிண்ணா ஆ செ இதோ அனுப்பிடுறேண்ணா ஃபோனில் சரி தேங்க்யூண்ணா